முந்தைய காலங்களில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடிக்க கரண்ட் கட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளக்கா வந்து டிவி வந்து முன் முன்னாடிலாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வீடு வீட்டுக்கு டிவி இருக்குது எங்கள் வீடு வீட்டுக்கு டிவி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிவி கூட வச்சிருந்துக்காங்க இப்போல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து ஃபோனுனா இந்த பட்டன் ஃபோன்ஸ் நோக்கியா இருக்குதுங்கல்ல அதுதான் இருந்துச்சு நோக்கியா சாம்சங் அந்தமாதிரி இருந்துச்சி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் கையிலேயும் ஆன்ட்ராய்டு ஐஓஎஸ் அந்தமாதிரி ஃபோன் தான் இருக்குது அதுதான் இப்போ டெவலப்ட் ஆகிட்டு இருக்குது இதில் உதவுகிறது என்னென்னா முன்னாடி ஏதாவது ஒரு செ செய்தியோ இல்லை ஏதாவது ஒரு தகவல் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இல்லைனா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எல்லோருமே வெளியூரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணுறது இந்தமாதிரி ஃபோன் மூலிமா கான்டெக்ட் பண்ணலாம் ஆனால் முன்னாடி பார்த்திங்கனா தபால் போடுவாங்கலாமா அதுவுமில்லாமல் முன்னாடி முன்னாடி ஒவ்வொரு சமயம் வந்து இந்த ஃபோனு இருக்குது அந்த ஃபோனு வந்து ஒவ்வொருத்தங்க வீட்டில் தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்காது டெலிஃபோன் பட்டன் ஃபோன் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருடத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சி அஞ்சாறு வருடம் இல்லை ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சி ஆமாம் அதுக்கும் முன்னாடினு பார்த்திங்கன்னா டெலிஃபோனு டெலிஃபோன் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கடையில் இருந்துச்சி அப்போ இப்போலாம் இல்லை அப்புறம் வந்து தபால் போடுவாங்களா தபால் போய் சேர்ந்து வர அதுக்குள்ள வந்து நாளாயிடும் அது போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் வர்றக்கு ரெண்டு நாள் ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஒரு விஷியம் சொன்னா இந் இதுமாதிரி நீங்கள் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படினாலுகூட ஒரு நியூஸ் போகமாட்டிக்கிது நியூஸ் போயிட்டு வர்றக்கு அஞ்சு நாளாச்சுனா அது எப்போ வர்றது அவங்க அந்த இவி அந்த இதுக்கு ஸோ இப்போ அது ஒன்று தான் ஃபோனு இருக்குது அப்புறம் பஸ்ஸு வசதி அப்போயும் இல்லை இப்போயும் அவ்வளக்கா வந்து பஸ்ஸு வசதி இல்லை அப்போ என்ன ஒரே ஒரு பஸ் இப்போ ரெண்டு மூணு பஸ்ஸு போகுது அவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து முந்தைய காலத்துக்கும் இப்போ இருக்கின்ற எங்களுக்கும் எங்கள் ஜென்ரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று தான் ஃபோனு மட்டும்தான் அதிகமாக ஆயிருக்கு ஃபோனு மட்டும்தான் வீடு வீடுக்கு ரெண்டு ரெண்டு ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சிருக்காங்க எங்கள் வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு இருக்குது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது எதிர் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அவ்வளோ தாங்க இருக்குது இதுதான் எங்கள் எனக்கு தெரிஞ்ச முன்னேற்றம் எங்கள் ஊரில் நடந்தது இது எங்கள் ஊர்ளோடய முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்லவங்க முன்னேற்றம் சொல்லலாம் பின்னடைவுன்னும் சொல்லலாம் ஏன்னா ஃபோனு வந்ததுலேருந்து யாரும் இப்போ அவ்வளக்கா விளையாட போகிறதில்ல கேட்டீங்கல்ல முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொல்லிருந்தேன் யாரும் விளாட்றதில்ல எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபோனில் கேம் விளாண்ட்டு வீடியோ கேம்ஸு படம் பார்த்துட்டு என்னைய மாதிரி படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை இல்லைன்னா பிஸியாக சோஷியல் மீடியாவில் எதா ரீல்ஸ் அப்படி இல்லைன்னா ஷாட்ஸ் வீடியோஸ் ஒவ்வொருத்தவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்தமாதிரி விஷயத்தைக்கூட அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து ரேர் ரொம்ப ரேர் ஆனால் எங்கள் ஊரில் அப்படி யாரும் இல்லை